நான் சாப்பாடு ரெடி பண்ணி ஆட்ரு பண்ணியிருந்தேன் சாப்பாடு வந்தது ஆனால் வந்து கெட்டுப்போயிருக்குது அந்த கெட்டுப்போன சாப்பாடை எப்படி சாப்பிட முடியும் நாங்கள் வெளியில் கிளம்புறோம் அர்ஜென்டாக போகணும் பசி வேறே எடுக்குது நாங்கள் வீட்டில் செய்ய முடியாதால் தானே ஆட்ரு கொடுக்குறோம் அந்த பொருளை எடுத்து பிரிக்கிறேன் அவ்வளோ ஸ்மெல் வருது அது எப்போ செய்த சாப்பாடுனே தெரில அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சாப்பாடு அதை எப்படி சாப்பிட முடியும் உடம்பு கெட்டுப்போயிடாது இப்போ அர்ஜென்டாக கிளம்புனோம் நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் என்ன பண்றது இப்போ வெளியில் ஆட்ரு பண்ணி வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடும் பசி வேற இதாகருக்கு வீட்டில் செய்ய டைம் இல்லாதால் நாங்கள் ஆட்ரு கொடுக்குறோம் பார்த்து நல்லதாக அனுப்புலாம்ல எங்களுக்கு அந்த வேறே எதுவுமே சாப்பாடு வேணாம் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த காசை திரும்ப ரிட்டன் அமுச்சிவிடுங்க ஒருத்தர் கஸ்டமருக்கு எப்படி பொருள் அனுப்புறன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்து அனுப்புங்க இருக்கிறதும் போயிடும் இது மாதிரிலான் பண்ணிங்கனால் வர கஸ்டமர் கூட கேன்சலாகிடுவாங்க ஒரு நல்ல ஓட்டலுன்னு சொல்லிதானே நாங்கள் ஆட்ரு கொடுக்குறோம் பைசா அனுப்புறோமில சும்மாவா அனுப்புறிங்க எங்களுக்கு காசு கொடுத்து தானே பொருள் வாங்குறோம் அப்போ நல்ல பொருள் கொடுக்கணுன்னு தெரியாதா உங்களுக்கு அப்போ இவ்வளோ கெட்டுப்போனதுலாம் எதுக்கு வச்சி யூஸ் பண்ணிங்க நீங்கள் எடுத்து கீழே போட வேண்டியது தானே அதைக்கூட விற்று பைசா ஆக்கணும்ன்னு பார்க்குறிங்கள்ல அப்போ உடம்புக்கு எதாச்சு ஒன்று வந்ததுன்னால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் நீங்கள் முன்ன வந்து எங்களுக்கு இந்த வேறே லன்ச்சில் எதுவும் வேணா எனக்கு காசு ரிட்டன் பண்ணுங்க நான் வேறே இடத்துல ஆட்ரு பண்ணவும் மாட்டேன் நாங்கள் வீட்டில் சமச்சு சாப்பிட்டுட்டு போகிறோம் இந்த அளவுக்கு கேர்லெஸாக ஒரு ஓட்டல் வச்சு நடத்துகிறிங்க அதை அது இப்போ பேக் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ ஸ்மெல் வருது எப்படி நீங்கள் பேக் பண்ணி அனுப்புலாம் தெரியுல்ல பேக் பண்ணும் போது இவ்வளோ ஸ்மெல் இருக்குது எப்படி நீங்கள் பேக் பண்லாம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கோ எதோ ஓட்டல் நல்ல ஓட்டல் எல்லாம் சொல்றாங்களே நல்லாருக்குது அப்படின்றதுக்காக தானே நாங்கள் இன்ஃபார்ம் பண்றோம் எங்களுக்கு கா காசு முன்ன காசு ரிட்டன் அனுப்புங்க இல்லைன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி இருக்கும் மேல் இடத்துல அதுக்கு அப்றம் நீங்கள் ஓட்டலே நடத்த முடியாமல் பண்ணிடும் எங்களுக்கு காசு உடனே வரணும் ஜிபே பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு பைசா அனுப்புங்க நாங்கள் இ வீட்டில் சமைத்தே சாப்பிட்டுப்போம் இதை இவ்வளோ கேவலமாக அனுப்புவிங்கன்னு நினைக்கவே இல்லை லன்ச்சு என்னத்துக்கு கேட்கறது ஒரு பசி ஆறுகிறதுக்கும் வெளியில் அர்ஜென்டாக போறத்துக்குந்தானே ஒரு லன்ச்சு அரேஞ்சு பண்றோம் அந்த லன்ச்சே இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும் சரி ஏதோ ஒரு பழமா சரி விடு தூக்கிப்போட்டு நாளைக்கு வேறே வாங்கிக்கலான்றது ஆ அப்போ அந்த டைமுக்கு சாப்பிட்றதுக்கு வேணுன்றதுக்காக தானே அவ்வளோ அர்ஜென்டாக பண்றோம் நம்ம ஆ ஒரு காய்கறி ஒரு காய்கறி அழுகிருச்சுனா பரவாயில்ல சரி இன்னிக்கி எடுத்து போடுறம்மா விடு நாளைக்கு காய் கடையில் போய் வாங்கி சாப்புட்டுக்குலாங்கலாம் இதெல்லாம் வச்சு சாப்பிட முடியுமா அந்த டைமுக்கு தானே வாங்கி சாப்புடறோம் நீங்கள் பார்த்து அனுப்பாமல் இவ்வளோ கேர்லெஸாக இருக்கிங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்சை கரெக்ட் பண்ணுங்க அது பேக் பண்ணும் போது அந்த ஒர்க்கருக்கு தெரியுமா இல்லையா என்ன இவ்வளோ மோசமாகருக்கு ஃபுட்டு எப்படி இதை அனுப்பலான்னு தெரியுமா இல்லையா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கஸ்டமரை போய் கவனிங்க கஸ்டமர் இந்தமாதிரி இருந்தால் ஒரு கஸ்டமரும் உங்கள் ஓட்டலுக்கு வர மாட்டாங்க ஆட்ரு பண்றவங்களும் வர மாட்டாங்க சாப்புடறவங்களும் வர மாட்டாங்க பார்த்து எங்களுக்கு முன்ன பைசா அனுப்புகிற வேலையை பாருங்க நாங்கள் வீட்டில் சமச்சு சாப்பிட்டுட்டு போகிறோம் உடம்பே கெட்டுப்போயிடும் போல் இதை எடுத்து கடாசிட்டோம் வேணுணா அதைக்கூட எடுத்து வேணுணா கூடம் திரும்பவும் பார்சல் பண்ணி அமுச்சிவுடறேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்மெல் வருது இவ்வளோ மோசமாகவா அனுப்புவிங்க ஒரு ஃபுட்டை ஆ எதுக்குங்க ஓட்டல் நடத்தறிங்க நீங்கெல்லாம் ஆ முடியலைனா முடியலைன்னு சொல்லிவிட்டு போங்க மூடிவிட்டு போங்க இவ்வளோ மோசமாக அனுப்பியிருக்கிங்க புகார் பண்ற இடத்துல நீங்கள் பைசா அனுப்பலைன்னா நாங்கள் எங்கே புகார் பண்ணணுமோ அங்கே பண்ணிடுவோம் அதுக்கு அப்றம் ஓட்டலுக்கு சீல் வைக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம் இவ்வளோ மோசமாக இருக்குது